சின்ன வயசில் எங்கே போயிருக்கேனா திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்கேன் ஒரு தேர்டு ஃபோர்த் படிக்கிறப்பெல்லாம் எல்லாம் அழைச்சிட்டு போயிருந்தாங்க அழைச்சிட்டு போயிறப்ப அங்கே போயி மலையெல்லாம் ஏறி மேலே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நைட் ஆயிட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஃபிஃப்த் அப்போ பழனி அங்கே போய் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் அதுவும் மலையேறதெல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு ஏறி குரங்கு அவ்வளோ குரங்கு வந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போய்டும் வச்சிருக்கற வாட்டரு பாட்டில் எல்லாத்தையும் அதெலாம் வச்சிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது அது பசங்களோட போய்ட்டு செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பழனிலேருந்து நேராக கொடைக்கானல் கிளம்புனோம் கொடைக்கானல் போய்ட்டு அங்கே சில்வர் ஃபால்ஸ் அடுத்தது சூசைட் பாயிண்ட் ஃப்ளவர்ஸ் கார்டன் சாக்லேட் ஃபேக்ட்ரி ஷாப் பைன் ட்ரீ பைன் பாரஸ்ட் ஸோ எல்லாமே பார்த்தோம் அந்மே செம்ம என்ஜாய்மெண்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக குரங்கு தான் அங்கேயுமே குரங்கு ஃபுல்லாக பனி நிக்கயே முடியாது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு ஃபு ஃபுல்லாக கேரட் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுகிட்டு செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருந்தோம் அதுக்கப்புறம் அதிகமாக எங்கே போயிருக்கனா தஞ்சாவூர் போயிருக்கேன் தஞ்சாவூர் தான் நாங்கள் அதிகமாக போனது சின்ன வயசில் தேர்டு படிக்கும்போது வீட்டோட போனேன் வீட்டில எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை அம்மா அப்பா பசங்க அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடையும் சேர்ந்து போனேன் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல அழைச்சிட்டு போனாங்க இதெல்லாம் போயிருக்கேன் அது இல்லாமல் வேற எங்கே பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி போய் பீச்செல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் சென்னை வந்திருக்கேன் சென்னை மெரினா பீச்சை பார்க்க வந்திருக்கேன் ஸோ இது எல்லாமே என்னான்னா பக்கத்தில் உள்ளது இது எல்லாத்தையுமே நாங்கள் அடிக்கடி பார்க்க போயிருக்கோம் அதிகமாக போனது மோஸ்ட் எங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தான் போயிருக்கோம் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல தான் நாங்கள் அடிக்கடி போய்ட்டு அங்கே கோயிலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற நந்தி நந்தி மேலே அவ்வளோ காசு கொட்டியிருப்பாங்க அந்த காசெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் அவ்வளோ ஆசையாக இருக்கும் என்ன இவ்வளோ காசு கொட்டிருகாங்க இந்த நந்தி மேலேன்னு நாங்கள் என்ன நினச்சோன்னா அந்த நந்தியே காசால் தான் செய்யப்பட்டது போல் அப்படின் நினச்சோம் இப்போ தான் போய் பார்த்தா தான் தெரியுது அதில் ஒட்டி வச்சிருக்காங் ஸோ அங்கே போனது பழனியில அதுமாரி என்னன்னா பிரசாதம் போடுவாங்க சூப்பராக இருக்கும் அன்னதானம் ஆனால் ஃபிஃப்த் படிக்கும்போதுலாம் செம்ம ஜாலியாக இருக்கும் போய் அவ்வளோ கூட்டத்தில் நின்று சாப்பாடுலாம் சாப்பிடுட்டு அவ்வளோ பெரிய அன்னதானம் அது பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சிரியமாக இருக் இவ்வளோ பேருக்கு போடுறாங்க சாப்பாடுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் மலையில் வேற இருக்குமா செம்ம ஜாலியாக இருந்தது மலை உச்சிலேருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த பழனி அந்த ஏரியா ஃபுல்லுமே தெரியும் அதேமாரியே திருச்சுயும் திருச்சியில ஏறி மேலே நின்று பார்த்தா அப்படியே சுற்றுல சுற்றி இருக்கிற அந்த ஃப் மொத்த ஏரியாவும் தெரியும் நைட்ல செம்ம அழகாக இருக்கும் அப்பதைக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது இப்பெல்லாம் போனால் அப்படி ஒன்றும் தெரில சின்ன பிள்ளையில போகும்போது அதெல்லாம் ஃபுல் ஃபன்னோட ஃபுல் என்ஜாய்மெண்டோட இருந்தது குரங்க பார்த்தா ஓடுகிறது குரங்கு வந்து வச்சிருக்க பேக்ல வச்சிருக்கறத அது இதுன்னு எடுத்துட்டு ஓடிடுது வேற செம்ம ஜாலியாக இருந்துச்சு இது எல்லாமே நாங்கள் போனது அதிகமாக போனதுனால் தஞ்சாவூர் பெரிய கோயில்